ஆ வீடியோ கேம் பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் அதில் எனக்கு நிறைய கேம் நான் ப்லே பண்ணிருக்கேன் பப்ஜி ஃப்ரீஃபயர் சிஓசி கேம் எல்லாமே விளையாண்டுருக்கேன் ஸோ பப்ஜி அப்படிங்கிற கேம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு ஏன்னா அதில் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதில் விளையாடுவாங்கள் எங்கள் பக்கத்துக்கு வீட்டு அண்ணா ஸோ எல்லாருமே பார்த்திங்கனா அதில் நாங்கள் ப்லே பண்ணிப்போம் எங்கள் மேலே இருக்கற கோவத்தை அதில் நாங்க காமிச்சிப்போம் கன்னு எடுத்துடு போய் சுடறதாகட்டும் ஒருத்தவனை துரத்தி பிடிக்கறதாவட்டும் வண்டி ஓட்றதாகட்டும் அதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஆளை போட் ஆளை வச்சி நாங்கள் டீம்மாக க்ரியேட் பண்ணி நாங்கள் அதை விளையாடுவோம் அதில் வந்து ஒரு சில டைம் மணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவோம் எங்களுக்கு டைம் போகிறது தெரியாது அதுக்குனே நல்லா ஃபோனெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி ஃபவர்பேங்க்கு அந்த மாதிரியே நிறையா பொருள்களை வச்சி நாங்கள் அதை விளையாடுவோம் எங்களுக்கு ஹாலிடே வரது வரதாகட்டும் இல்லை நைட் டைம்லையாகட்டும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுவோம் ஸோ அதனால பப்ஜி அப்படிங்கிற கேம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்